ஃபோட்டோ ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காண்டி நான் ஃபோட்டோ கேமராவை தவிர்த்து நான் வச்சுருக்கறது வந்து ஐஃபோன் மேஜரான இப்போ கேமராவே மிஞ்சுற அளவுக்கு ஐஃபோனில் வந்து நிறையா ஸ்பெக்ஸ் அண்ட் க்வாலிட்டிஸ்லாம் இருக்குது அத வந்து ஒரு யூஸ் பண்ணி எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த கே அதுங்க அந்த கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கேமராஸ்லையுமே நிறையா ஆப்சன்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிறவங்க மட்டும் தான் இங்கே வெளியே தெரிகிறாங்க மற்றவங்களால வெளில வர முடிலனா அதுதான் ஒரு காரணமாக இருக்கும் அதுக்கான ஒரு அதுக்காக அதுக்கு அது கேமராக்காண்டியே ஒரு ஒரு சில விஷயங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருப்போம் அது மாதிரி வாங்கினது அந்த செல்பி ஸ்டிக்கு ட்ரை பேடு கொடை அந்த வேறு அந்த ரிஃப்ளெக்ஷன் காண்டி உள்ள குடைகள் அப்புறம் வந்து ஒரு மொபைல் ஃபோனுமே அந்த அந்தக் கேட்டகரியில் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் நிறையா ரிங் லைட்டு அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் ஸ்க்ரீனரு அப்புறம் கேமரா க்ளீனரு அது மாதிரி லென்ஸ் ப்ரொடக்ட்ரு நிறையா நிறையா கேஜெட்ஸ் வந்து நம்மளை நம்ம வாங்க வாங்குகிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த ஃபோட்டோக்ராஃபி ஃபீல்டுக்குள்ளே வந்துவிட்டாலே எல் எல்லாமே வந்து ஒரு ஒன் ஒன் செட் ஆஃப் டைமெட்டு தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் எல்லாமே ஒன் டைம் யூஸ் தான் ட்ரை பேட் ட்ரை பேடன்றது கீகிள்லாம் வந்து இப்போது நிறையா கேமராக்களுக்கு எப்படி சொல்வது அது அந்த கீகுள் யூஸ் பண்ணிட்டோம்னால் நிறையா ரீல்ஸ் எடுக்கும்போது அந்த சேக்கிங்க்றதே இருக்காது ஃபோனில் அந்த வீடியோவில் எல்லா விதமான சேக்கிங்க்கியும் அந்த கீகிளே அப்சர்வ் பண்ணிகிட்டு நமக்கு ஒரு ஸ்டேபிளான வீடியோவை ஸ்லோமோலையும் சரி ஃபாஸ்ட்டாக உள்ள வீடியோலையிமே சரி கரெக்டாக கொடுக்கும்